அந்த காலத்தில் பார்த்தீங்கனா நிறைய கனவுகளெல்லாம் இருந்துச்சு என்னென்னு கேட்டீங்கனா லட்சியங்கள் நான் ஒரு ராணுவ வீரன் ஆகணுங்கிற ஒரு லட்சியம் இருந்துச்சு அது குடும்ப சூழ்நிலை காரணமாக அதை தவிர்த்துட்டேன் அடுத்த பாத் படியாக பார்த்தீங்கனா ஒரு நல்ல பாடகனாவும் ஆகணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு அதுவும் தவிர்த்திட்டோம் நிறைய குடும்ப சூழ்நிலை காரணமாக இதெல்லாம் தவிர்த்திருச்சு இல்லை என்ன பண்ணுறது இதேமாதிரி போயிட்டே இருக்குது வாழ்க்கை இது தான் என்னுடைய கடந்தகால லட்சியங்கள் உருவான கதைகள்